எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாட்டோடய வடமேற் பகுதியில் உள்ளது இதற்கு பக்கத்தில் நிறைய முக்கியமான பொன்மலைகள் கோட்டைகள் இருக் இருக்குது பொன்மலைகள் கோட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோடய நிழல் பகுதியை இருக்குது இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்தில் கட்டினது அப்போதைய அரசுகள் இதில் இது இ ராணுவ ராணுவப்படை மையமாகப் பயன்படுத்துவார்கள் அந்த நடுவில் இருக் இருக்கற கோபுரம் இதோடய தூண் சுற்றி இருக்கற மதில் சுவரெல்லாம் இதோடய சிறப்பம்சம் சொல்லுது இன்னும் சேந்தமங்கலம் கோட்டை திருக்கண்டல் கோட்டை நிறையா இருக்குது சேந்தமங்கலம் கோட்டை பதினேழாவது நூற்றாண்டில் பாண்டியக் காலத்தில் கட்டப்பட்டு இங்கே மலைப் பகுதி அமைப்பும் கோட்டை சுவர்களும் மிகவும் பிரகாசம் ஆக திரு திருக்கண் கோட்டை மிகவும் பழ பழமையா பழமையான கோட்டை இது பண்டைய ராஜா கா காலத்தில் அரசு நிர்வாகத்திற்கு ஒரு முக்கியமாக மையமாக இருந்தது